கொரோனா காலத்தில் வசதி பற்றாக்குறை அதிக கட்டணமுறை சிகிச்சை நீண்ட வரிசையில் நிற்பது போன்ற மோசமான அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன் இந்த கொரோனா காலத்தில் நிறைய நிறைய உயிர்பலி ஏற்பட்டுள்ளது நிறைய நோய்கள் ஏற்பட்டுள்ளது நிறைய பேர் உடம்புக்கு வந்து கொரோனா நிறைய பேருத்துக்கு பரவியிருக்குது அந்த கொரோனாவுக்கு அவங்க சிகிச்சை அளிக்க போகும் போது வசதியான வசதி பற்றாக்குறை அவங்களுக்கு போதுமான இடம் கிடைக்கல அதிக காசு கேட்குறாங்க ஒரு ஏழையாக இருந்தால் அவங்க எப்படி வந்து காசு கட்டுவாங்க அதெல்லாம் யோசிக்காமல் அதிக காசு கேட்டாங்க அதி அதிகமாக காசு கேட்டாங்க அத் நிறையா இப்போது வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னால் அந்த கிராமத்தில் இருந்து அவங்களால சிட்டிக்கு போய் சரி பண்ண முடியாமல் நிறைய பேர் தவித்தாங்க நிறைய பிராப் அங்கே போயும் அவங்களுக்கு முன்னாடி வந்த பேஷன்ட்டை தான் நாங்கள் பார்ப்போம் பின்னாடி இப்போதான நீங்கள் வந்திங்க நீங்கள் இருங்க அப்படினு சொல்லியெலாம் சொல்லிக்கிட்டிருந்தாங்க அதை வந்து நான் பார்த்துருக்கேன்